இன்றைய தலைமுறையின் கலாச்சார நடைமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றுவது இல்லை அவர்கள் அவர்களுகளுக்கு என்ன அவருடைய கலாச்சாரங்களே புதுமையாக இருக்கிறது புரியாத புதிராக அவர்கள் கலாச்சாரத்தை உண்டாக்கி அதன் போ அதுபோல் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அது அழிவைத்தான் தருமே ஒழிய அவர்களுக்கு வாழ்க்கை வளமே தராது தே தலைமுறைகள் போகிற போக்கு மிகவும் தலைகீழாக இருக்கிறது கலாச்சாரங்கள் என்றால் என்ன அவ் திருமணம் திருமணத்திற்கு முன்பே அவர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள் நம் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து வா பார்ப்போம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு பிறகு பிரிந்து விடுகிறார்கள் ஆகவே இது ஒரு முறையில் பார்த்தால் ஒரு நட நன்றாகத்தான் இருக்கிறது ஏன்னா அவர்கள் புரிந்து கொண்டு கல்யாணம் செய்துக்கொண்டு ஒரு சில தம்பதியினர்கள் கடைசி வரைலையும் அவர் நன்றாக இருக்கிறார்கள் என்பது இ இருக்கிறார்கள் என்னனு நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு மாதம் கூட ஆகாமலையே அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் எந்த பயித் எங்கேயும் போய் சேர்ப்பது பெற்றோர்கள் பெற்றோர்கள் உடைய அவர்களுடைய கலாச்சாரங்களையும் அவர்கள் வாழந்த வாழ்க்கையை பின்பற்றுவதில்லை குறிப்பாக அவர்கள் கோயிலை சென்று அவர்களின் வழிபாட்டு தளங்களில் சென்று அவர்கள் அது ஒரு இறைவனை வழிபட்டு அந்த அவர்களுடைய இறை சக்தியை வீட்டில் சேர்த்து வைத்திருப்பார்கள் தலைமுறையை காப்பாற்றுவதற்காக அந்த அந்த நம்மளுடைய பாவங்களை பு போ போக்குவதற்கு ஆவும் அவங்க இறைவன் இடத்தில் வேண்டி தினமும் தினமும் வ தினமும் வேண்டி கொண்டு அதற்கான பு புத்தகங்களை படித்து இறைவனை தின் தினமும் இறைவனிடம் ஓதி ஓதி அவர்கள் அதை பெற்று நமக்கு வைத்துக்கொண்டு சென்று இருக்கிறார்கள் அதை நம் காப்பாற்ற நம்முடைய பாவங்கள் குறையக் நம் குறைவதற்காக நம்ம பாவங்கள் செய்யாமல் இருக்கறக்காகவும் நம்முன் பெற்றோர்கள் அவர்கள் கோயிலில் சென்று அவர்கள் பணிகளை செய்து அங்கே நடக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு தொண்டுகளை செய்து இந்த அதாவது வே இலவசமாக அன்னதானம் செய்தல் கோயில் பணிகளை மேற்கொள்ளுதல் இதெல்லாம் செய்து அவர்கள் தங்ளுடைய இறைவனுடைய சக்தியை இறைவன் இடத்தில் வை நம் சேர்த்து வைத்து இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய கலாச்சார தலைமுறைகள் அதை அழித்து விடுகிறார்கள் என் மிகவும் வேதனையாக இருக்கிறது இது எங்கே போய் சொல்லுவது இப்பொழுதெல்லாம் பார்த்தால் வெளிநாட்டில் இருந்து வந்து நம்முடைய கலாச்சாரத்திலே கற்றுக்கொண்டு தெய்வ வழிபாட்டுகளை மனம் உருகி பாடி அதோடைய பயனை பெற்று சென்று கொண்டு இருக்கிறார்கள் நமது தலைமுறையினரும் வெளிநாட்டில் சென்று அவை தொலைத்துவிட்டு அதை மறந்து கொண்டு அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு இந்த புலால் உண்ணுதல் இதெல்லாம் செய்தால்கள் செய் செய்யும்பொழுது என்ன பண்ணுறா அவர்களுடைய தலைமுறையும் அவர்களுடைய உணவுகளையும் மறந்து விடும் அதாவது ச உ உதவுபதி அதாவது சாத்வ குணம் ராட்சச குணம் என்று இருக்கிறது ஒரு மனிதனுக்கு இறைவன் படைத்திருக்கிறான் ஐ எதோ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உணவு புலால் உண்ணும்பொழுது என்ன பண்றாங்க அந்த ராட்சச குணம் தான் அவர்களுக்கு தோன்றி கொண்டே இருக்கும் அதனால் என்ன இளைஞர்கள் என்ற பண்ணுறாங்க பெற்றோர்களை மதிக்க தவறுகிறார்கள் அவர்களுடைய கலாச்சாரத்த பின்பற்ற மறந்துவிடுகிறார்கள் வருகின்ற ம ம மருமகள் அதுவும் அதுவும் கரெக்டாக க சரியாக அமைய வேண்டும் நம்ம வாழ்க்கை துணைவி நன்றாக அமைய வேண்டும் இது நான் பாத்ததில் ஒரு சில ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தான் நம்முது கலாச்சாரத்தை பின்பற்று நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் நான் பார்க்கிறேன் மிகவும் சிறப்பாக இருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறார்கள் எல்லா கோயிலும் சென்று எல்லா இறை வழிபாடு தளங்களுக்கு சென்று அவர் இறைவனை வழிபட்டு நன்றாக இருக்கிறார்கள் இறைவனை நாமத்தை சொல்லும்போது அவர்கள் வாழ்க்கை ஆனந்தமாக சென்று கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரு சிலர் ஒரு சிலர் வீடுகளிலே பார்த்தால் இளைய தலைமுறை சென்று கொண்டு இருக்கிற செல்போன்கள் கம்ப்யூட்டர்கள் இது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் வந்து நல்லதை செய்தாலும் ஒரு விதத்தில் கெட்ட வழியில் தான் போய் கொண்டு இருக்கிறது இது மிகவும் வேதனை கொடுக்கிறது வருங்காலத்தில் இதையே நீடித்தால் நமது கலாச்சாரம் கண்டிப்பாக தலை மே மேலே வராது என்பது என்னோடைய வேதனையான கருத்து மிகவும் வேதனையாக இருக்கிறது ஓம் சக்தி